பார்த்தம்னாங்க அந்தாங்க விளம்பரம் அப்படினு சொன்னம்னாங்க எப்படின்ட்டு எப்படினாக்க ஒரு எதாவது ஒரு நியூஸு செய்தியில கொடுப்பங்க அது வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிக் கொடுக்கோணுங்க அது மற்றப்படி இன்னி எளிமையானாங்க நாங்கள் ஒரு அச்சிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிச்சு கொடுத்துக்குவங்க நோட்டீஸ் மாதிரி அடிச்சுக் கொடுத்தம்னாங்க தெரிஞ்ச நண்பர்கள் கையில் கொடுத்துருவோங்க அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கையிலயே நாங்கள் நேரடியாகவும் கொடுப்போம் இப்போ ஒருத்தர் பார்த்தம்னாங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டு அடுத்து அடுத்து இன்னும் பண்ணுறாங்க சரி என்னங்க இந்த இந்த விளம்பரம் நீங்கள்தான் பண்ணிங்களா அப்படினு சொல்லி அப்படி எங்களை என்னையத் தேடி வருவாங்க ஆமாம்ங்க இது நாங்கள் தானே கொடுத்துருக்குறது அது இந்த விஷயமாகத்தான் கொடுத்தங்க அப்படினு சொல்லி நாங்கள் வந்த பே பேசி ஒரு வியாபாரத்துக்கும் சரிங்க ஒரு நாங்கள் என்ன பண்ணுறமோ ஒரு எங்கனுடைய அதை வந்து விளம்பரமாக நாங்கள் செய்யறக்கு இது ஒரு நோட்டீஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க அதே மாதிரி நோட்டீஸு டிவி செய்திங்கிறப்போ அது செய்தி தொடர்பாளர்கள போய் வரச்சொல்லி நாங்கள் நான் வந்து வரச்சொல்லிங்க அப்புறம் அவங்கக்கிட்ட பேச வேண்டியது வரும்ங்க அப்படி இல்லையினாலும் நாங்கள் அச்சிட்றக்கு பிரெஸ் க இப்போ இது அச்சு இதுக்கு போனம்னாங்க நாங்களே நேரடியாக நானே அச்சிடிட்டு நாங்கள் எங்கள் அட்ரெஸ் போட்டு அனுப்புச்சுவிட்டு அது பேப்பர் ஒரு நோட்டீஸு நோட்டீஸ் ரெடி பண்ணிங்க அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிருங்க அது கைக்கு உடனே வரறப்போறது கிடையாது ஒரு நாலு நாள் மூணு நாள் ஆயிருங்க அப்புறம் அது ரெண்டுநாள் ரெண்டு மூணு நாள்ளையே பையன் அவங்க ரெடி பண்ணிருவாங்க நாங்கள் போய் வாங்கிகிட்டு வந்து அப்புறம் அவங்க ஒரு நாளாக வந்து கொடுத்து அது வந்து விளம்பரத்துக்காக நாங்கள் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும்ங்க இது தாங்க நாங்கள் ப கொஞ்சம் ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் இப்படிதான் பண்ணிகிட்டு இருக்குதுங்க இது வந்து எங்கள் எனக்கு கொஞ்ச ஈஸியாகவும் இருக்குதுங்க கொஞ்சம் எளிமையாக இருக்குதுங்க அவ்வளவு தாங்க